ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ நான் தான் சொல்லுங்கள்

அப்படியா

மாடு சாப்பாடு நல்லா சாப்புடுதா என்ன என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க தவிடு பிண்ணாக்குலாம் கொடுக்குறீங்களா ஆ ஆ இடமெல்லாம் சுத்தமாக வச்சிருக்கீங்களா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ மாடு நீங்கள் எங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க நீங்கள் எடுத்துகிட்டு கூட்டு வரீங்களா நாளைக்கு இந்த மாதிரி

அப்படியா இந்தா அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் என்னப் பண்ணுறீங்க மருந்து நான் ஒன்று சொல்லுறேன் அதை மட்டும் மதியம் சாப்பாடுல மட்டும் கொடுத்துருங்க அப்படியே எல்லாத்தையும் இட்லியோட சேர்த்து அப்படியே வச்சு சாப்பாடக் கொடுத்துட்டீங்களா அது எதுவுமே நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கும் அது ஓகேவா இருந்துச்சுன்னா அது ஓகேவா அது ஓகேவா ஆயிடுச்சுன்னா அது ஓகே ஆச்சான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் காலைல கொண்டு வாங்க பாத் பார்த்துக்குலாம் ஆ

எத்தனை மாதம் ஆச்சு எத்தனை மாதம் ஆச்சு தடுப்பூசிப் போட்டு ஆ அடுத்த இது போடலையா நீங்கள் இன்னும் ஓகே அதை மறந்துவிடாம போட்டுருங்க அதெல்லாம் கரெக்டாக போட்டுருங்க எல்லா மாட்டையும் கரெக்டாக போ அந்த ஓ தடுப்பூசி போடுறதுல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க நம்ம இதுலையும் போடுகிறோம் வேணாலும் வந்து போட்டுக்கோங்க ஆ ஆ ஆ சரி ஆ ஓகே நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஓரளவு ஓகேன்னா அதே மருந்தே கொடுத்திக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் காலைல கொண்டுட்டு வந்துருங்க ஆ ஓகே ஆ ஓகே ஓகே தேங்க் யூ